நம்மளோடய தமிழகத்துல வந்துட்டு இதுதான் தொழில்நுட்ப கல்லூரி அப்படின்லாம் சொல்ல முடியாது எந்த கல்லூரியில் படித்தாலும் வேலை கிடைக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கறதை பொறுத்துதான் நம்மளோடய அந்த நாலெட்ஜ் எவ்வளோ இருக்குது நம்ம எந்த அளவுக்கு அதில் எஃபர்ட் போடுறோம் நம்ம எந்த அளவுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கறதில்தான் இருக்குது நம்ம என்ன என்ன காலேஜில் படிக்கிறோம் அப்படிங்கறதை பொறுத்து அது கிடையாது வேலை வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கறது இல்லை கிடைக்கிது ஆனால் எல்லாத்துக்கும் கிடைக்காது நம்ம யார் யாரெலாம் அதில் வந்து ரொம்ப இதாக இருக்காங்களோ எப்படியாச்சும் நம்ம வேலை வாங்கியே ஆயிடணும் அப்படின்னு ரொம்ப அவங்க வந்து ரொம்ப எஃபெக்ட் போடுறாங்க அவங்களுகெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடச்சுருது அதனால் நிறைய இப்போ வந்து எப்படின்னா எப்படி சொல்றதுனால் காலேஜ் படிக்கிற எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த காலேஜ் படித்தா அது வேலை கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம எந்த அளவுக்கு அதில் இருக்கோம் அப்படிங்கறது மட்டும்தான் அதில் இது இப்போ வந்து இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸே எப்படி இருப்பாங்க அப்டின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து புதுசா ஏதாச்சும் உருவாக்குணும் நம்ம புதுசா செய்யணும் நம்ம யார் கிட்டையும் கீழே வேலை செய்யக்கூடாது நம்ம ஓனராக இருந்து நம்ம செய்யணும் நம்ம நடத்தணும் அதை நம்ம நடத்தி காட்டணும் அந்த மாதிரி ஒரு இது தாட் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் ஒரு சிலர் அது எப்படின்னா இப்பபோ ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம போ வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்டின்னு மட்டும்தான் நினப்பாங்க இந்த மாரி சிலர் வந்துட்டு நம்ம நம்ம நம்ம வந்து யாருக்கு கீழேயும் வேல செய்யக் கூடாது நம்ம தான் நம்ம நம்மக்கிட்டதான் கீழே வேலை வேலை செய்யணும் நிறைய பேர் அப்படின்னு நினப்பாங்க நம்ம புதுசா ஏதாச்சும் நிறைய உருவாக்கணும் நம்ம புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் சிலர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நெனைச்சு அந்த அதுக்கு ஏற்ற எஃபெக்ட்டை போடுவாங்க அதுக்கு ஏற்ற எஃபெக்ட் அவங்க போட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி கொஞ்சம் புதுசா உருவாக்கி அவங்க கொஞ்சம் நல்ல இடத்துல இருப்பாங்க கண்டிப்பாக இதெல்லாம் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறையவே இது இந்த நாலெட்ஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்